மதியம் பார்த்திங்க அப்படின்னா நம்ப மதியம் வந்து எப்பொழுதுமே வந்து ஃபுல் மீல்ஸ் தான் சமைப்போம் நான் நான் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜிட்டேரியனாக இருக்கட்டும் இப்போ வெஜிட்டேரியன் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் ரசம் மோர் அப்றம் ரெண்டு தொட்டுக்க ரெண்டு காய்கறிகள் கூட்டு அதுமாதிரி எதாவது செய்வோம் இப்போ நான்வெஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு இறால் நண்டு அதுமாதிரி எது வேணாலும் சமைப்போம் சாரு மேம் நான்வெஜ் செஞ்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் பிரியாணி தான் செய்வோம் மட்டனில் மட்டனில் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ் வந்து தாளிச்சா இல்லைனால் சிக்கன் சிக்ட்டி ஃபைவ் அதுமாதிரி வந்து நாங்கள் செஞ்சுப்போம் மீன்னால் கண்டிப்பாக வறுவல் இருந்தே இருக்கணும் ஸோ வறுவல் வந்து மீன் வறுவல் வந்து எல்லாரோடய ஃபேவரெட் அதனால நாங்கள் மீன் வறுத்துடுவோம் அப்பறம் பார்த்திங்கன்னா புளி கொழம்பு வைப்போம் அப்பறம் வந்து மசாலா கொழம்புன் ஒன்று வைப்போம் அதாவது மன மசாலா கொழம்புங்கறது வந்து ஆந்திரா ஸ்டைலில் வைப்போம் அதுவுமே பார்த்திங்கனா நல்லா இருக்கும் ஈக்குவலாக கறி கொழம்புக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த மசாலா கொழம்பு அது வைப்போம் அப்பறம் கீரை சாம்பார் என்னோடய ஃபேவரெட்னு பார்த்திங்கனா அது கீரை சாம்பார் மதிய உணவுக்கு முருங்கை கீரை போட்டு சாம்பார் வைப்பங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் நானும் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா கீரை சாம்பார் தான் வைப்பேன் ஏன்னா கீரையில் வந்து அதிகமாக அயர்ன்ருக்கறதுனால் நான் கீரை சாம்பார் தான் வைப்பேன் அதிகமாக வைக்கிறது கீரை சாம்பார் ப்ளஸ்ட் பிரியாணி வந்து அதிகமாக செய்வோம் ஏன்னா என் குழந்தைக்கி பிடிக்குங்கறதுனால பிரியாணி வந்து அதிகமாக செய்வோம் இரவு உணவு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சப்பாத்தி தான் செய்வோம் ஏன்னால் செவன் ஓ க்ளாக்குள்ளே சாப்பிட்ருவோம் ஸோ செவன் ஓ க்ளாக்குள்ளே நாங்கள் இரவு உணவு சப்பாத்தி சாப்பிடுவோம் அப்படி இல்லை நான்வெஜ் எடுத்துருக்கோம் அசைவம் உணவாக இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து சாதம் வடிச்சு அந்த கொழம்பு வெச்சு சாப்பிடுவோம் இட்லி தோசை சப்பாத்தி இதுமாதிரி எல்லாமே சாப்பிடுவோம் ஆனால் அன்ஹெல்த்தி ஃபுட் எதுவுமே சாப்பிட மாட்டோம் இப்போது நூடுல்ஸாக இருக்கட்டும் மேகியாக இருக்கட்டும் மைதாவில் செய்கிற பொரோட்டாவாக இருக்கட்டும் எதுமே வந்து நாங்கள் நைட்டு உணவாக எடுத்துக்கவே மாட்டோம் ஏன்னால் நைட்டு உணவாக நம்ப அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டைஜிஷன் ஆக ஃபோர் ஹவர்ஸ் ஆகுன் சொல்லிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ப அவாய்ட் பண்றது நல்லது இட்லி தோசை எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜிஷன் ஆகக்கூடிய ஒரு உணவு அதனால அது நைட் நம்ப எடுத்துக்கறது நல்லதுங்கறதுனால் நாங்கள் இரவு உணவு வந்து மேக்ஸிமம் இட்லி சப்பாத்தி தோசை இது மூணு தான் அதிகமாக சமைப்போம்